எங்கள் பகுதியில் வந்து நிறைய சுற்றுலாத் தலங்கள் இருக்குது ஒகேனேக்கல்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது ஏலகிரினு ஒரு ஃஹில்ஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு ஃபாரின்லேருந்து நிறைய பேர் சுற்றுலாவாக வர்றாங்க வர்றவங்களை நம்ம ஏரியாவில் இருக்கிறவுங்க நல்லா கவனித்து அவங்களுக்கு தேவையான உணவு வகைகளை நம்ம நம்ம முறைப்படி சமைத்து கொடுத்து அவங்குளுக்கு எல்லா இடங்களையும் சுற்றி காமிச்சு நல்லபடியாக கவனித்துக்குறாங்க இதில் வந்து மதம் தலையிடறது கிடையாது நாடு நாடு விட்டு நாடு வர்றவங்களோட மதந்தான் நாங்கள் பாதிக்கிறதில்லை எல்லா மதத்தினரும் எல்லா ஊர்லேருந்தும் வர்றவங்களையும் நல்லபடியாக கவனித்து இடங்கள சுற்றி பார்த்து அவங்களுக்கு தெரி தெரியாத விஷயங்களெல்லாம் நம்ம ஏரியாவில் என்ன இருக்குது என்ன உணவுப்பொருட்கள் இருக்குது என்ன வகையான ஸ்பெஷலாக தயாரிக்கிறோம் அந்த மாதிரி இதுங்களையெல்லாம் அவங்கள வாங்க வச்சு புடவைங்க பாய்ங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அவங்குளுக்கும் கொடுத்து நல்லபடியாக நான் கவனித்துக்கிட்டுதான் அனுப்புகிறோம் அதனால இந்த ப எங்கள் ஏரியா பக்கத்தில் மதப்பாகுபாடுங்கிறது எதுவுமே இல்லை எல்லோரையுமே நல்லபடியாக எல்லாரும் கவனித்துதான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபால்ஸில் வர்றவங்களுக்கும் நல்லா எல்லாபடியாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வெக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் கவனித்துதான் அனுப்புகிறாங்க மதம் பற்றி யாருமே அதிகமாக பேசறதே கிடையாது